ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயரத்தி நாற்பத்தி ஏழு